மூணாயிரம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது எழுபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது எண்பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத் தொண்ணூத்தொம்பது